ஆக்ச்சுலாக டான்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எந்த டைம்லேனா எங்களுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் அந்த டைமில் நிறையா நிறையா கடை இருக்கும் இல்லை நிறையா ஏதாச்சும் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தாண்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அவங்க எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஆக்ச்சுலாக டான்ஸ் தான் அந்த டைமில் ஊரில் கும்பாபிஷேகம் இல்லை மற்ற எதுவாச்சு கோயில் ஃபங்க்ஷனு இந்த டைம்லெலாம் டான்ஸ் தான் அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டான்ஸ் தான் எல்லாேருமே அதுக்காக தான் ஆக்ச்சுலாக அந்த ஃபங்க்ஷனே கொண்டாடுகிற மாதிரியே நினைச்சிக்குவாங்க அவர்களாம் ஸோ கோயில் ஃபங்க்ஷன் அப்போது டான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்